எழுத்தாளர்கள்லேயே பல வகையான எழுத்தாளர்கள் இருக்காங்க அதில் வந்துவிட்டு எல்லா எழுத்தாளர்களும் நான் சொல்ல போனால் கொறைஞ்சவங்க கிடையாது ஏன்னா எழுத்தாளர்கள் எழுத்தாளராக இருப்பதே ஒரு சரியான தெறமை என்று தான் நான் கூறுவேன் அதில் எனக்கு வந்துவிட்டு ரொம்ப ரொம்ப பிடித்த எழுத்தாளர் யார் என்றால் வில்லியம் ஷேக்ஸ்பியர் இந்த எழுத்தாளர் ஒரு சாதாரண எழுத்தாளர் இல்லை இந்த எழுத்தாளர் எழுதிய பல வகையான பாடல்கள் கவிதைகளை பார்த்து பல வகையான சாதாரண மனிதர்கள் எழுத்தாளர்களாகவே மாறி இருக்கிறார்கள் அந்தளவுக்கு ஒரு அற்புதமான எழுத்தாளர் தான் இந்த எழுத்தாளர் வில்லியம் ஷேக்ஸ்பியர் வில்லியம் ஷேக்ஸ்பியர் வந்து பல வகையான பாடல் எழுதியிருக்கிறார் இவர் எழுதின பாடல்களில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு பாடல் வந்து நேரத்தை பற்றி நேரத்தை பற்றி அவர் எழுதிய ஒரு கதை அது ஒரு சின்ன கதை தான் ஆனால் அற்புதமாக நேரம் என்பதை விளக்கி இருக்கிறார் இந்த எழுத்தாளர் வில்லியம் ஷேக்ஸ்பியர் அந்த அந்த கதையில் வந்துவிட்டு இவர் என்ன சொல்லிருப்பாருனா நேரம் வந்துவிட்டு எந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ட் ஆனது ஒரு மனுஷனுக்கு வந்துவிட்டு அது எந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப தேவை என்பதை வந்துவிட்டு அந்த கதையில் வந்துவிட்டு அவர் ப்ராப்பராக சொல்லிருப்பார் நேரம் நேரம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காருனா ஒரு மகாராஜா வந்துவிட்டு ஒரு ஊரில் வாழ்ந்துகிட்ருக்கறாரு அவர் வந்து என்ன சொல்லி அவர் வந்துவிட்டு அவருக்காக ஒரு ஸ்டேச்சு வந்து பில்ட்அப் பண்ணுறாரு அந்த ஸ்டேச்சுவை வந்துவிட்டு பில்டு பண்ணிவிட்டு அது அந்தளவுக்கு வந்துவிட்டு இம்பார்ட்டனா அது ஜாக்கிரதையாக அவருடைய மக்களை வெச்சு அதை பாதுகாப்பு பண்ணி வைக்கிறார் அந்த ஸ்டேச்சுவை வந்துவிட்டு இன்னும் பல யுகங்களுக்கு அவருடைய குழந்தைகள் அவருடைய மற்ற மற்ற அவருடைய குழந்தைகள் எல்லோருமே சேந்து எந்தெந்த ஸ்டேச்சு வந்து அந்தளவுக்கு பாதுகாப்பு பண்ணி வைக்கிறாங்க ஆனால் இன்னும் போக போக அந்த மகாராஜா யார் என்பதையே மக்கள் வந்து மறந்து விடுகிறார்கள் ஒரு லெவெலுக்கு மேலே அந்த ஸ்டேச்சு வந்துவிட்டு ரொம்ப பழமையாகி பழமையாகி பழமையாகி மண்ணோடு மண்ணாக மண்களாக உதிர்ந்து உதிர்ந்து அந்த ஸ்டேச்சு வந்து மொத்தமாக போகுது ஸோ நேரம் போக போக நேரம் கடக்க கடக்க நேரத்தை யாராலும் இந்த உலகத்தில் வெல்ல முடியாது நேரம் என்பது எல்லா விஷயங்களையும் பழமையாக்கி கொண்டே தான் இருக்கும் அது தான் நேரம் நேரம் என்பதை நாம் எப்பொழுதுமே அற்புதமாக பயன்படுத்தி கொண்டால் நாம் வாழும் வாழ்க்கையில் நம்மால் வந்து பல வகையான சாதனைகள் வெற்றிகளை வந்துவிட்டு பெறலாம் என்பதை தான் இந்த நேரம் வந்துவிட்டு ஒரு மனிதனுக்கு வந்து உணர்த்துகிறது அந்தளவுக்கு அற்புதமானது என்பது இந்த டைம் என்பது வந்து இந்த மகாராஜா வந்துவிட்டு அந்த மகாராஜா வந்துவிட்டு கட்ன ஸ்டேச்சுவை வெச்சு ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக அவர் எழுதின கதை தான் இந்த நேரத்தை பற்றி இந்த கதையை படித்து எனக்கு இவரை ரொம்ப ரொம்ப மிகவும் பிடித்து விட்டு இவருடைய பல வகையான கதைகளை படித்து இருக்கிறேன் நேரம் சாப்பாடு உணவு இது அனைத்தையும் பற்றி இது எல்லாம் எந்தளவுக்கு ஒரு மனிதன் மனிதனின் பல வகையான அத்தியாவசிய தேவைகள் அவர்களின் உடைகள் இது எல்லாத்தையும் பற்றி ஒரு பலவகையாக விளக்கமாக எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு பெரிய கவிதை எழுதும் எழுத்தாளர் தான் இந்த வில்லியம் ஷேக்ஸ்பியர் இவரை அடிச்சுக்க ஆள் இல்லை என்று சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு பெரிய வகையான எழுத்தாளர் என்னை பொறுத்த வரை நான் சொல்வேன் வில்லியம் ஷேக்ஸ்பியர் தான் அப்படி என்று தமிழ் எழுத்தாளர்களும் பல ஆட்கள் இருக்கிறார்கள் அவர்களும் அடித்தே கொள்ள அளவுக்கு அடித்துகொள்ள முடியாத அளவுக்கு திறமை பெற்ற திறமைசாலிகளாக இருக்கிறார்கள் ஆனால் அவர்களை பற்றி நான் படித்ததில்லை ஆனால் இந்த வில்லியம் ஷேக்ஸ்பியர் என்றவர் ஒரு இங்கிலிஷ் எழுத்தாளர் தான் நான் சின்ன வயசுலேருந்து படித்தது வந்து இங்கிலிஷ் மீடியம் ஸ்கூல் தான் அதனால் இவரை பற்றி நான் படிக்கும் போது நான் வந்துவிட்டு லேர்ன் பண்ணிக்கிட்டத்தில் இவர் ஒரு அற்புதமான வேற லெவல் எழுத்தாளர் என்று தான் கூறுவேன் மனிதனின் அனைத்து அத்தியாவசிய தேவைகளையும் அந்தளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அது எந்தளவுக்கு நம்ம யூடிலைஸ் பண்ணணும் அது நம்ம மனுஷனுக்கு எந்தளவுக்கு தேவை இந்த உலகத்தில் நம்ம எந்தளவுக்கு எந்த விஷயங்களலாம் வேஸ்ட் பண்ண கூடாதுங்கிறதை எல்லாத்தையும் ப்ராப்பராக சொல்லி சொல்லி மனுஷனுக்கு வந்துவிட்டு ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்டன்ட்ஸ் கொடுத்த ஒரு எழுத்தாளர் தான் இந்த வில்லியம் ஷேக்ஸ்பியர் இவர் இவரை பாற்று இவர் எந்தளவுக்கு ஒரு அற்புதமான எழுத்தாளர் என்று இவரை பாற்று பல சாதாரண மனிதர்கள் வேற லெவலாக எழுத்தாளர்களாக மாறியுள்ளார்கள் அந்தளவுக்கு இவர்களின் இவர் இவரின் கவிதை வந்துவிட்டு அவங்களுடைய மனசில் வந்துவிட்டு ஒரு விதையை வெதைச்சிருக்கு அந்தளவுக்கு ஒரு அற்புதமான எழுத்தாளர் இவர் வில்லியம் ஷேக்ஸ்பியர்